ஹலோ கீழ்பல்லக்குலேருந்து பூச்சி மருந்து வாங்கினு வந்தேன் கடையில் பூச்சி மருந்து உங்கள் கிட்ட மருந்து வாங்கியாந்தேன் அவங்க பேசுகிறிங்களா ஆ அப்படிங்களா இந்த மருந்து வாங்கின்னு வந்தேன்லை உங்கள் கடையில் அது ஒரு ஏக்கருக்கு மருந்து அடித்தேன் அது ஒன்றும் மொதல் டைம் அடித்தேன் ஒன்றும் சரி வர கேட்கல இதை இதை அது ஒரு ஒரு வாரம் பத்தும் ரெண்டாவது மருந்து கொடுத்தீங்கள்ல அந்த மருந்து சுமாராக நல்லா கேட்குது ஒரு ஏக்கருக்கு எட்டு டேங்க்கு ஓட்டுனேன் கேட்கல பத் பத்து டேங்கா ஓட்டுனேன் நல்லா சுமாராக நல்லா இருக்குது மண்ணில் வந்து மொதல் டைம் நல்லா இருந்துச்சு அடித்தது நல்லாருத்துச்சு ஒன்றும் பூச்சியெலாம் இல்லை நல்லாக்குது அந்த மருந்து வந்து ஒன்றும் சரி வர ஒவ்வொரு டைமில் கொடுக்க மாட்டுறாங்க கரெக்டாக அந்த மருந்து கடைக்காரங்கிட்ட சொன்னிங்கன்னால் கொஞ்சம் மூவ் பண்ண சொல்லுங்க நல்ல மருந்தா கொடுக்க சொல்லுங்க ஆ போயிடுது ஒரு நாள் கேட்குது ஒரு நாள் கேட்க மாட்டுது அதே மருந்து க ஒரு ஒரு மருந்து கேட்குது ஒரு மருந்து கேட்க மாட்டேங்கிது ம் சேரி அந்த அந்த மருந்து அந்த மருந்து டப்பா எடுத்தாந்து உங்கள்ட்ட காட்டுகிறேன் அந்த மருந்து நான் கொஞ்சம் படிக்க தெரியாது விவசாயி அந்த மருந்து டப்பா என்னான்றதை கொண்டாந்து கொடுக்குறேன் நீங்கள் கொடுத்த மருந்துக்கு அடித்த அடித்த மருந்து தானானு சொல்லுகிறேன் அந்த மருந்தை டப்பா தரேன் அதை பார்த்துட்டு நீங்கள் ரிப்போட் பண்ணுங்க